பேசிட்டிங்களா நாங்கள் கோழி வளர்த்தவங்க அதுக்கு மற்ற வெள்ளாமை தவிர்த்து சைடில் இந்த மாதிரி செய்வோங்க அப்புறம் வந்து மாடு வளர்த்துவோம் அப்புறம் வந்துங்க ஆடு வளர்த்துவோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி காளான் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் ப செய்வோம் போடுவோம் அது வந்து கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்குதுன்னு வச்சிக்கொங்களேன் இந்த காட்டு வருமானத்தில் இல்லாது அது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மாடு வைத்திருந்தோம் இப்போ அது பருத்தி தான் தவுரி கொட்டை போட கொஞ்சம் பால் கொடுத்ததுனா அது கொஞ்சம் ஊற்றனும்னா அது ஒரு வருமானம் எங்களுக்கு வருங்க இது இல்லாதப்போ அது ஒரு எங்களுக்கு ஒரு வருமானம் கை கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு பராமரித்து செஞ்சுக்கிட்டு இருக்குறோங்க இந்த மாதிரி அதில் ஒரு காட்டில ஒரு கொட்டை முத்தயாவது போட்டு அதை ஆடும் அந்த தழை பெருசாகி வர்றப்போ ஆடு மாட்டுக்கு அந்த தழையை ஒடுச்சு போடுவோங்க தீனி இல்லாத அப்போ காய்ச்ச காலத்தில் அது கொஞ்சம் ஒடுச்சு போட்டோம்னால் அது மா ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் பால் கொடுக்கும் அது நாங்கள் விற்பனை பண்ணுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் விவசாயம் நாங்க சே எல்லாம் செய்வோம் எல்லாமே செய்வோம்